பொதுவாக இந்த மாதிரி சட்ட ஆவணங்கள்லாம் வாங்குகிறதுக்கு வந்து நாங்கள் எங்கே போகணும்னா தாலுக்கா அலுவலகம் போவோம் தாலுக்கா அலுவலகம் வந்து எங்க வீட்லலிருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் தூரத்தில்தான் இருக்குது நாங்கள் வண்டியில போகிற மாதிரி இருந்தால் வண்டியில போவோம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வண்டியில பெட்ரோல் இல்லாத மாதிரி இருந்ததுனா நடந்து கூட போயிருவோம் நாங்க அங்கே போய்ட்டு ஒவ்வொன்றா அப்லே பண்ணுவோம் அப்லே பண்ண அப்லே பண்ணுண உடனே வந்துரும் வந்துட்டு அப்லே பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரைமணி நேரம் ஆகும் அந்த அரைமணி நேரத்தில் வந்து அப்லே பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்னால் ரெண்டு நாள்ல வந்து அது அப்லே ஆனதுக்கோ இல்லை அது வந்து அப்லே ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெசேஜ் மூலமாக வரும் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுவாங்க சொல்கிறது மூலமாக நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போய் நாங்கள் வாங்கிப்போம் இதில் வந்து அதை அங்கே எந்த கஷ்டமுமே இருக்காது அவங்க வந்து நமக்கு டவுட்டாக இருந்தால் கூட நம்ம போய் கேட்கலாம் இந்த மாதிரி இதை எப்படிங்க ஃபில் பண்ணுறதுனு சொல்லி கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த இந்த இதெல்லாம் இதில் ஃபில் பண்ணுங்க உங்களோட இதை வந்து ஃபில் பண்ணுங்கனு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க நான் இதில் வந்து எந்த ஆவணத்தை பெறுகிறது கஷ்டம்னா இந்த சொத்து பத்தரத்தை வந்து பெறுகிறது தான் கஷ்டம் பத்தரத்தோட பேர்ல இருக்கிறத வந்து அவங்க இப்போ பையன் பேர்ல ரெண்டு பையன் பேர்ல வந்து பிரிச்சு வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அது வந்து கொஞ்சம் சாட்சி கையெழுத்து அந்த மாதிரி நிறைய போடுறனாள கொஞ்சம் டைம் ஆகும் அவங்கெல்லாம் வந்து போடணும் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும்